சமூக வலைத்தளத்தில் என்னோடய புகைப்படத்தை நான் வெளியிட்டு இருக்கேன் அதில் வந்து என்னென்னா அதை வந்து சமூக வலைத்தளங்களில் மற்றவங்களும் இருப்பாங்கல்ல நம்ம நெய்பர்ஸ்வுட்டு அதேமாதிரி தெரியாதவங்கள் தெரிஞ்சவங்கள் ஸோ அவங்க எல்லாம் நம்ம ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அப்போ பார்க்கும் போது நம்ம பிக் ஒரு நல்லா அதாவது நம்பளால் எந்த அளவு நல்லா ப்ரசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு ப்ரசென்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது ஸோ இந்தமாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும் ஸோ அதில் லைக்ஸ் வரும் ஸோ தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுவாங்கள் ஸோ அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு அனுபவமாக போகும் எப்படின்னா நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க ஸோ நம்ம நம்ம என்ன சொல்லுறது ஒரு அப்டேட்டில் இருக்குகிற அளவு அதாவது ட்ரெண்ட் ட்ரெண்ட்டில் ஒரு அப்டேட்டாக இருக்குகிறதுக்கு அது ஒரு என்ன சொல்லுறது அது ஒரு நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதில் நம்ம சோஷியல் மீடியாவில் எப்பவுமே ட்ரெண்டில் இருக்குகிறது ஸோ அந்த விஷயம்லாம் ம் ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸாபில் ஸ்டேட்டஸ் போடுகிறது ஸோ இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுகிறது ஃபேஸ்புக்லையும் ஸ்டோரி போடுகிறது இந்தமாதிரி விசேஷம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அப்புறம் போஸ்ட் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு ஸோ வாட்ஸப் டிபி சம்திங் இந்தமாதிரி நம்ம பு புகைப்படங்களை ஷேர் பண்ணுறது எந்த தப்பும் இல்லை ஸோ அதை எடுத்து மற்றவங்க எதுவும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தால் சரி ஸோ நான் என்ன கேட்டால் நான் என்னோடய புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வெளியிட்டு இருக்கேன்